ஹலோ வணக்கம் சார் இது ராஜன் ரெஸ்டாரண்ட்டுங்களா ஓகே தேங்க் யூ சார் என்னோடய நேம் தயா நேற்று நைட்டு நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் சார் உங்கள் இதில் அப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சார் அதில் வந்து சிக்கன் நூடுல்ஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு லெக் பீஸ் ஒன்று அதுக்கப்புறம் கார்லிக் சிக்கன் ஒன்று பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன் சார் ஆர்டர் பண்ணியிருந்ததுல வந்து ரெண்டு ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜில் வந்துருக்குது சார் எனக்கு நான் சிக்கன் நூடுல்ஸும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரெண்டுமே வந்து வெஜ்ஜில் வந்துருக்கு சார் எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்டடாக ஆகிடுச்சு சார் எனக்கு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ரிலேடிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க அந்த டைமில் வந்து நான் அவங்களுக்காக இது வந்து அரேஞ்ச் பண்ணது இது அவங்களுக்கு வந்து நான் வெஜ்ஜில் வரவும் எனக்கு அது பயங்கரமான ஒரு டிஸப்பாயின்மெண்ட் சார் என்ன கேட்குறீங்க என்னோடய ஆர்டர் நம்பருங்களா ஃபைவ் த்ரீ டூ செவன் த்ரீ டூ சார் இது வந்து சார் எனக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டுமே வந்து ஒரு பெரிய ஒரு டேஸ்ட்டும் இல்லை சார் ஃபுட்டு வந்து முக்கியமாக ஆறி போயிருந்துச்சு சார் என்னோடய நான் அரேஞ்ச் பண்ண பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செவன் ஓ கிளாக் ஆர்டர் பண்ணேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் நான் ஆர்டர் பண்ணது சிக்ஸ் ஓ கிளாக் ஒன் ஹவர்க்குள்ள டெலிவரி ஆகிடுன்னு பார்த்தோம் நியர்லி எனக்கு வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்கிட்ட அவங்க டெலிவரி டைம் வந்து இதாகிடுச்சு சார் எனக்கு ஒரு பயங்கரமான டிஸப்பாயின்மெண்ட் சார் இந்த மாதிரி ஆனால் இருக்கக்கூடாது இப்படி இருந்தோம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் நான் எனக்கு ஆர்டர் பண்ணவே எனக்கு தோணாது சார் நீங்கள் எனக்கு வந்து இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நீங்கள்தான் சார் எடுத்துக்கணும் ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரிலேஷன்லாம் வந்து அவங்க ஒரு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஒரு மைண்ட்செட்டில் நாங்கள்லாம் இருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஜ்ஜில் வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் சார் இந்த மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து ரேட்டிங்கும் கம்மியாகதான் சார் கொடுப்பேன் அது மாதிரி டெலிவரி பாய் வந்து ரொம்ப லேட் பண்ணிவிட்டாங்க அவங்கள கைடன்ஸ் பண்ணியே நான் வர வைக்கறதுக்கே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சி வந்த ரிலேஷனையும் என்னால் சரியாக கவனிக்கவும் முடியலை எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு சார் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் இங்கே ஆர்டர் பண்ண மாட்டேன் சார் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இப்போ இந்த என்ன ப்ராப்ளமோ நீங்கள் அதை வந்து என்ன சரி பண்றதுக்கு கொஞ்சம் பாருங்க சார் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் எல்லோருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு கஸ்டமரோடய சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் முக்கியமாக நமக்கு தேவை ஸோ நீங்கள் அதை என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் சார் நெக்ஸ்ட் டைம் பண்றப்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக செக் பண்ணி அனுப்புங்க சார் தேங்க் யூ